நம்ம ஊருக்கு பக்கத்தால் ஒரு மூணு கிலோ மீட்டரு பக்கத்தால் குழந்தைகள் படிக்கிற ஆஸ்ரமம் ஒன்று இருக்குது அங்கே வந்து இந்த அப்பா அம்மா வசதி இல்லாதவக அவங்கள்லாம் கொண்டாந்து விட்டுட்டு நல்ல பாதுகாப்பாக பார்க்க சொல்லிட்டு போய்ட்றாங்க வாரத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்துட்டு போறாங்க அந்த மாதிரி இருக்குது அப்பறம் இந்த அவங்களுக்கு வ சாப்பாடு துணி மணி எல்லாம் கவர்மெண்ட்லேர்ந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அது கொஞ்சம் கவர்மெண்ட்டு பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் நல்லது பண்ணுது பழைய ஸ்கூலுக்கு அங்கேயே பஸ் ஸ்டாப் நிறுத்தி வெளியே வந்து பத்தாவது வரைக்கும் போகிற குழந்தைங்கள்லாம் வந்து பள்ளி கூடம் போகுதுவோ சாயந்தரமா அங்கே போயிடுதுக அங்கே தங்கிக்கிது அங்கே ஆள் போட்டு வாட்ச் மேன் போட்டு நல்ல பிள்ளைங்க பெரிய பெரிய பிள்ளைங்க படிக்கிறாங்க பாதுகாப்பான முறையில் இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு இதில் நல்லா இருக்குதுன்னு வச்சிக்கயன் அப்பறம் நம்ம பார்த்தாக்க அந்த முதியோர்ன்னு சொல்லி பார்த்தாக்கா நம்ம பெரியவகளா கொஞ்சம் பாடுபடுற வரைக்கும் பாடுபடுறாங்க வயசானவங்க என்ன பண்ணுவாங்க பார்க்க முடியலனா கூட்டி போய் முதியோர் இல்லத்துலவிட்றாங்க அப்பறம் அவங்களே சண்டை போட்டு பசங்க பொண்டாட்டி சண்டை போட்டு அவங்கள்கிட்ட சொல்லாமலே வீட்டை விட்டு வெளியே ரோட்டோரம் வந்துட்றாங்க பார்ப்போம் நாம் பார்ப்போம் மரத்துக்கடியில பாவம் சோறு இல்லாமல் அழுக்கு துணியோட உட்காந்துக்குறது நம்மளுக்கு பாவமாக இருக்குது பார்க்கறக்கு பார்த்தா நம்ம இது நம்ம என்ன பண்ண முடியும் முடிஞ்சளவுக்கு எதோ நம்ம சாப்பாடு கீப்பாடு டீ கீயோ பிஸ்கெட் கிஸ்கெட்டு வாங்கி கொடுத்து எந்திருமா என்னமான்னு விசாரிச்சால் பேசவே மாட்டாங்க பாவம் மன விரக்தியில மரத்துக்கு அடியிலேயே படுத்துக்குவாங்க அப்பறம் அவங்க இந்த ம மனநல காப்பகம் அவங்க அந்த மாதிரி எதோ தகவல் சொன்னோமா வந்து கூட்டிட்டு போய் எதோ அவங்க பராமரித்து உயிர் போகிற வரைக்கும் பாதுகாக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வச்சுக்கிறாங்க சாமி